நான் வந்துட்டு ஒரு ஃபுட்டு பீட்ஸா ஆர்டர் பண்ணேன் அது வந்துட்டு டெலிவெரிக்கு வந்துட்டு டெலிவரியும் ஆகிடுச்சி ஆனால் அதோடய ரிசீவ்டு சீட்டு எங்களுக்கு வந்துட்டு வரலை ஆனால் அந்த ரிசீவ்டு சீட்டு வந்து எங்களுக்கு வேணும் ஏனால் அந்த இப்போது வந்துட்டு மொபைலில் நாங்கள் போட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து சீட் தரல அப்படின்னா அது எங்களுக்கு தான் லாஸ் ஸோ எங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்டர் செஞ்சதுக்குரிய ரிசீவ்டு எங்களுக்கு வேணும் ஆ அதில் வந்துட்டு எங்களுக்கு வந்து அதுவும் டைப் பண்ணி தான் வேணும் மொபைலில் வேண்டாம் அந்த ரசீது வந்துட்டு நா நகலாக எடுத்து கொடு கொடுங்கள் இந்த பீட்ஸா வந்துட்டு எங்களுக்கு வந்துருச்சி நாங்கள் ப பைசாவும் பே பண்ணிவிட்டோம் பட் என்னென்னால் எங்களுக்கு வந்து அதோடய ஷீட் வேணும்